மீன் பிடிக்கிறதுல பழைய காலத்தில் மீன் பிடிக்கிறது வந்து பரின்னு ஒன்று சொல்லுவோம் அது சின்னச் சின்ன மூங்கில்களெல்லாம் நெருக்கி அதை ஒரு வலை மாதிரி செஞ்சி அதுக்குள்ளே வந்து வைப்போம் அதில் சின்னச் சின்ன மீனுங்கள் தான் வந்து விழும் அப்போ அந்த மீனுங்கள் தான் எடுத்துன்னு வந்து சுவையாகவும் இருக்கும் சாப்புடுறதுக்கு நல்லாக இருக்கும் மீன் பிடிக்கிறது மீதி இந்த மண்புழுன்னு ஒன்று இருக்கும் அதை மண்ணுலேருந்து நோண்டி எடுத்து அதை வந்து மீனு மு முள்ளில் போட்டு அதை தூண்டில் போடுவோம் அது சில மீனுங்கள் மாட்டும் சில மீனுங்கள் மாட்டாது இன்றும் மீனுங்களெலாம் இந்த சின்னச் சின்ன உளவு குஞ்சுங்கள் இந்த ந நத்தை மீனுங்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் நண்டு இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து வலைக்குள்ள இருக்கும் நண்டுங்கள்லாம் அதை போய் பிடிச்சின்னு வந்து அதுவும் சமைச்சி சாப்புடுவாங்க சிலர் வந்து இந்த வலை போட்டும் பிடிப்பாங்க சில பேர் சில மீனுங்கள் இங்கே நம்ம இதுக்குள்ளே இப்போ பிடிக்கிறதெல்லாம் வலை போட்டெல்லாம் பிடிக்க முடியாது இந்த வி விசிறி வலைன்னு சொல்லுவோம் அது போட்டுப் பிடிப்பாங்க